மதங்களுக்குள்ளேயே நிறையா பரஸ்பர உணர்வுகளெலாம் இருக்குது அந்த விதத்தில் பார்க்கும்போது ஒரு குறிப்பாக ஒரு ஒரு மாரியம்மன் பண்டிகைன்னாவே பக்கத்தில் இருக்கிற முஸ்லீம்கள்லாம் வந்து நல்லிணக்கத்தோடு அவங்க அவங்க வந்து தண்ணீர் விநியோகம் பண்ணுறாங்க பாட்டிலில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க மற்ற மோர் விநியோகம் பண்ணுறது மற்ற அந்த இதை மாதிரிலாம் செய்யும்போது அது ஒரு நல்லிணக்கமாக தென்படுது அதேமாதிரி கிறிஸ்துவ மதம்னும் போது வேளாங்கண்ணி கோயில் இருக்குன்னும்போது அங்கே இந்துக்களும் போகிறாங்க முஸ்லீங்களும் போகிறாங்க அனைத்து சமூகத்தினரும் போகிறாங்க அது ஒரு நல்லிணக்கமாக இருக்குது அதே நாகூர் தர்காவில் வந்து எல்லா மதத்தினரும் போகிறாங்க அது ஒரு நல்லிணக்கமாகவே இருக்குது அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்லிணக்க தொடர்பாகவும் ஒரு மக்களுக்குள்ளே ஒரு பரஸ்பரமாகவும் இருக்குது